ஆ வணக் வணக்கம் மேடம் நா நாங்கள் டிரெஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தோம் எனக்கு நேற்று பன்னெண்டாந்தேதி கொடுத்துருந்தீங்க ஆனால் நேற்று என்னால் வர முடியல ஒரு சின்ன வேலையாக வெளியூருக்கு போய்ட்டேன் அதுதான் அந்த நீங்கள் ரசீதையும் கொடுத்துருந்தீங்க இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி பில்லையும் காசையும் காசும் இந்த இந்த ரசீதையும் எடுத்திட்டு வந்திருங்க சொல்லிட்டு கொடுத்துருந்தீங்க ஆ இந்தாருங்க ஆ ஆ கொண்டு வந்திருக்கேன் ம் ஆ

ஆ சரிங்க மேடம் ஆ ஓகே மேம் ஆ ஆ சரி ஆ ஆ ஓகே ஆ போய்ட்டு வரேன்